எங்கள் ஊரில் அப்படின்னா சுற்றி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா பவானி கூட்டுத்துறை சங்கமேஸ்வரர் கோயிலுக்கு வந்திங்கன்னால் அமாவாசை நாட்களில் சிறப்பு பூஜை நடக்கும் அப்புறம் பிரதோஷ நாட்களில் சிவனுக்கு பூஜை நடக்கும் அப்புறம் சனிக் கெழமையில அஷ்டமி அஷ்டம சனிக் கெழமையில பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவருக்கு சிறப்பு பூஜை நடக்கும் காலபைரவருக்கு சுரக்காயி அது இல்லாமல் தேங்காய் இதுலெல்லாம் எ எண்ணெய் ஊற்றி விளக்கு வைச்சாங்க அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறமோ அது நல்லா நடைபெறும் அப்படிங்கிறதுக்காக சுரக்கா விளக்கு அது இல்லாமல் தேங்காயை விளக்கு இதெல்லாம் வைப்பாங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக விசேஷமா இருக்கும் முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கிருத்திகை சஷ்டி அப்புறம் கந்தசஷ்டி நடந்த நாட்களெல்லாம் விசேஷமா இருக்கும் அந்தமாதிரி நேரத்துக்கு வரலாம் சிவன் ஆலயங்களில் வந்து மேக்ஸிமம் பௌர்ணமி நாட்களில் ஐப்பசி மாத பௌர்ணமியெல்லாம் அன்னாபிஷேகம் நடைபெறும் சிவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னா ஐப்பசி மாதம் தான் அப்புறம் மார்கழி மாதத்தில் வந்து பெருமாள் கோயிலில் அனைத்து கோயில்களிலும் விடியக்கால நாலு மணிலிருந்து ஆறுமணிக்குள்ளே சிறப்பு பூஜை அலங்கார பூஜைகளெல்லாம் நடக்கும் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் மார்கழி மாதத்துல பெருமாள் கோயிலில் நல்ல விசேஷமா இருக்கும் சொர்க்கவாசல் சிறப்பு நிகழ்ச்சியெல்லாம் நடைபெறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரியம்மன் பண்டிகைக்கு சிறந்த மாதம் மாசி மாதம் மாசி மாதத்துல குமராபாளையத்தில் இருக்கிற கு குமராபாளையம் மற்றும் பவானி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற அனைத்து மாரியம்மன் கோயில்களிலும் பண்டிகை நடைபெறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பவானியில் வந்து செல்லியாண்டி அம்மன் கோயிலில்ப்ப வந்து கற்பகரை அந்த மாசி மாதம் அந்த திருவிழா அன்னைக்கி மட்டும் கற்பகிரகத்துக்கு உள்ளேயே போய் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் நம்ம பால்குடம் தீர்த்தம் மஞ்சள் தண்ணீர் அதெல்லாம் வந்து கற்பகிரகத்துக்கு உள்ளேயே போய் சாமி மேலே நாம்ளே ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் அன்னைக்கி ஒரு நாள் மட்டும் பொதுமக்கள் ஆகிய அனைவரும் நாம் உள்ளே போய் சாமியை பார்த்து நம்ம அபிஷேகம் பண்ணிவிட்டு வரலாம் அதுக்கு ரொம்ப சிறந்த தினமாக அது இருக்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்து அன்றைக்கி விடிய விடிய அந்த கோயிலில் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றுறது பால்குடம் ஊற்றுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் விடிய விடிய முழிச்சிட்ருந்து அதெல்லாம் செய்வாங்க அதெல்லாம் பார்க்கறத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மற்ற ஆஞ்சநேயர் கோயிலெல்லாம் மாதத்துல முதல் ஞாயிற்றுக் கெழம நாள் வடை மாலை சாற்றி வெண்ணையில் செந்தூரம் கலந்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி மக்களுக்கெல்லாம் அது பிரசாதமாக தருவாங்க அது ரொம்ப நல்ல விசேஷமான நாளாக இருக்கும் அந்தமாதிரி தெய்வ வழிபாடுகள் வந்து நிறையா பண்ணிகிட்ருக்காங்க அந்தந்த கெழமைகள்ல வந்து நிறையா பண்ணிகிட்டு வரது ரொம்ப நல்லாயிருக்கும்